இந்த ஐந்து உலகத்தரம் வாய்ந்த நகரங்களின் பட்டியலில் எனக்கு நினைவிருக்கு வந்த சில நகரங்களின் பெயர்கள் ஒன்று கோலாலம்பூர் ரெண்டாவது நியூயார்க் நகரம் மூணாவது சிட்னி நாலாவது ஓவல் அஞ்சாவது சென்னை மற்றும் மும்பை மற்றும் கொல்கத்தா இவைகள் தான்